ஹலோ ஓலா டிரைவரா அண்ணா நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துட்டிங்களா அண்ணா என்னால் உங்களை பார்க்க முடியலே நான் வந்து இப்போது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் ஓர் ஒரு ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கூடிய பஸ் ஸ்டாப் கிட்டே நின்னுகிட்ருக்கேன் தெரிகிறேன்னா உங்களுக்கு என்னோட இடத்த நீங்கள் கண்டுபுடிச்சிட்டிங்களா டிரீம் ரெஸ்டாரெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் அந்த ஹோட்டலுக்கு எதுர்த்த மாதிரி நின்னுகிட்ருக்கேன் பார்த்துட்டிங்களா சரி ஓகே வாங்க